எங்கள் மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வழிபாட்டுத்தலங்கள்ருக்கு இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து தர்கா இந்த மாதிரி மாஸ்க்லாம் இருக்கு மசூதி மசூதியில வந்து இப்போ வந்து ஆம்பளைங்களாம் போய்விட்டு மசூதியில நமாஸ் படிப்பாங்க ஃபைவ் டைம்ஸ் நமாஸ் படிக்கணும் பொண்ணுங்களாம் வீட்டில தான் படிக்கணும் மசூதிக்குலாம் போகக்கூடாது அவங்க வந்து தர்கா அப்படின்னுகூட இருக்கு சில சில முஸ்லீம்ஸ்ங்கள் வந்து வழிபாட்டில் வந்து தர்காக்கு போவாங்க சில பேர் வந்து நமாஸ் படிப்பாங்க இந்த மாதிரி மாஸ்க்லாம் போவாங்க தர்கா வந்து தேக்னிக்கோட்டையில ஒரு தர்கா அங்கே ஒரு ஃபேமஸ் அப்புறோம் வந்து கிருஷ்ணகிரியில இங்கே ஒரு தர் தர்கா இருக்கு அதுவும் ஃபேமஸ் அப்புறோம் தமிழ் தமிழ் மக்கள் ஹிந்து மக்கள் அப்படின்னா அங்கே நிறைய கோவில்கள்ருக்கு இங்கே வந்து பெருமாள் நகரில் வந்து மாரியம்மன் கோயில்ருக்கு விநாயக கோயிலிருக்கு நிறைய திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும் மாதத்துல ஒரு வாட்டி திருவிழா நடக்கும் காவரிபட்ணத்தில் அங்காளம்மன் திருவிழா அந்த மாதிரிலாம் நிறைய திருவிழாக்கள் வந்து நடக்கும் சர்ச்சுனா நிறைய சர்ச்லாம் இருக்கு கிருஷ்ணகிரியில வந்து நாலஞ்சு சர்ச் இருக்கு அதுவும் ரொம்ப ஃபேமஸ் அவங்க சண்டே ஆனால் சர்ச்க்கு போவாங்க அவங்க வழிப்பாட்டுகளை எல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க